வணக்கம் நான் எனது தாத்தா வீட்டில் நிறைய பேர் இருக்கறப்ப நான் சமைச்சேன் என்னென்னன்னா ஒயிட் ரைஸு அதோட சாம்பார் அப்பறம் ரசம் அப்பறம் பொரியல் அதோட காய்கறி பிரியாணியும் சேர்த்து செஞ்சேன் காய்கறி பிரியாணி வந்து நான் செஞ்சது மற்றத விட எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்பறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த மசாலாக்கு ஆட் பண்ண வேண்டிய அந்த வாசனை பொருட்கள்லான அந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் அதை வந்து சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு குவாண்டிட்டி அந்த அளவு தெரியும் இல்லையா அந்த அளவுக்கு சேர்த்துட்டேன் அதுக்கப்பறமேட்டுக்கு வெங்காயம் அது வதங்குனவொன்னே தக்காளி அப்புறோம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் இது வந்து மேல வரப்ப அது தான் அதோட கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அந்த இதை வந்து வணக்குனதுக்கப்றோம் அதுக்கப்பறம் நான் காய்கறி சேர்த்தேன் நான் அதில் கலருக்குன்ட்டு இந்த கேஷ்மீரி தூள் அந்த மாதிரி கலரஸ் ஐட்டம்லாம் எதுவும் சேர்க்கல அதில் வந்து நான் அந்த பீட்ரூட் அதுக்கு பதிலாக ஒரு காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் பீன்ஸு கேரட்டு அதுக்கப்பறோம் கா காலிஃப்ளவர் பீட்ரூட் அந்த மாதிரி போட்டுட்டு ஏன்னா பீட்ரூட் கலர் வந்து அதில் வந்து கலர் கொடுக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் காய் கொஞ்சம் ஏ லேசா ஒரு அரவேக்காடு வெந்ததுக்கப்பறம் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து புதினா கொத்தமல்லி அதுக்கப்பறமேட்டுக்கு தயிர் தேவையான அளவு போட்டுட்டு அத கலந்துட்டு அதோட சேர்த்து ஊற வச்ச அரிசி நான் தனியாக வந்து வேகலாம் வைக்கல அரிசி சேர்த்து அதோடையே அப்படே கழுவிட்டு ஒரு ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் ஊற வச்ச அரிசியை வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன் அந்த அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு காரம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ம் போட்டுட்டு அதுக்கப்பறமேட்டுக்கு அதை நல்லா கொஞ்சம் கிளரிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு முக்கால் பதம் வேக்காட வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா நான் குக்கரில் தான் செஞ்சேன் நார்மல் தம் கட்டி அப்படிலாம் பண்ணல குக்கரில் நார்மலாக செஞ்சிட்டு முக்கால் வேக்காடு வெந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் வந்து அந்த அரிசி உறிஞ்சி அப்சேர்வ் ஆகிட்டு லைட்டா தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த டைமில் வந்து நான் மேல வந்து மூடி போட்டுட்டேன் அந்த லிட் போட்டுட்டு கொஞ்சம் ஸ் சிமில் வந்து அடுப்பை வச்சிருணும் அடுப்பை ஸ்லோவா வச்சிட்டு அதுக்கப்பறம் விசில் வந்து கொஞ்சம் விசில் சில டைம் வரும் சில டைம் வராது மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும் பத்து நிமிடத்துக்கப்பறமேட்டுக்கு கரெக்டாக டென் மினிட்ஸ் அதுக்கு மேல போனால் அடியில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் டென் மினிட்ஸ் கழிச்சி நீங்கள் இறக்குனீங்கன்னா சுவையான பிரியாணி வெஜிடேபிள் பிரியாணி என்னோட ஸ்டைலில் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த ஹோட்டலில் செய்கிற அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சிருந்தேன் அதனால எல்லாருமே என்னைய ஹோட்டலே வைக்கலாம் போலயே நீ ஒரு தனி உணவகமே நடத்தலாம் போலயே அப்படின்ற மாதிரி எல்லோரும் பாராட்டுனாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சி அப்பறம் மற்ற சாதம் சாம்பார் ரசம் அதுவும் வந்து நான் செஞ்சிருந்தேன் அதுவும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றத விட காய்கறி பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களுக்கு எனக்கு அவுங்க பாராட்டு வந்து ரொம்ப கிடச்சிருந்தது நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அதை பேக் பண்ணியும் வீட்டுக்கு வேற எடுத்துட்டு போனாங்க எல்லோரும் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டாங்க அங்கே கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்குன்ட்டு என்னைய அங்கேருந்து வேற ஃபோன் பண்ணி எல்லாம் பேசி பாராட்டு மழையாக பொழிஞ்சிட்டாங்க எங் எங்கள் வீட்டில் நான் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சமைச்சி மா ஸ் தந்துருக்கேன் ஏதாவது ஏ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது கொஞ்சம் இதுன்னா இல்லை ச ஞாயிறு அந்த மாதிரி லீவு டேஸ்னா என்னைய வந்து சமைக்க சொல்லுவாங்க அப்போ நான் வெஜிடேபிள் பிரியாணி தான் செய்வேன் ஒரு ஆர்வத்தில் போய் பண்ணிணன்னா அது செம்மையா வந்துடும் இல்லை அதாவது ஆர்வமா போய் பண்ணன்னா நல்லா சூப்பரா பண்ணிருவேன் அப்டி இல்லாட்டி சில டைம் சமைக்கவே மாட்டேன் எங்கள் அம்மாவையே செய்ய சொல்லிட்டு உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி நம்ம அது தான் நமக்கு வந்து நம் மனப்பக்குவத்தோட நம்ம வந்து என்ன பொருள் செஞ்சாலும் அது சமைச்சாலும் சரி நம்ம சாப்புடுறப்பையும் சரி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸில் அதோட முழு ஈடுபாட்டில் வந்து இறங்கி நம்ம செய்யும் போது அதோட சுவையே வந்து தனியாக இருக்கும் இப்ப வந்து மற்ற சாதத்தை விட ஏன் எனக்கு வெஜ்ஜு பிரியாணி நல்லா வந்தது அப்படின்னா எனக்கு அதில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு ஹோட்டலோட டேஸ்ட்டு நான் கொண்டுன்ட்டு வந்தே ஆகணும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் நான் ட்ரை பண்ணப்போ வந்து எனக்கு அது வரவே இல்லை அதுக்கப்பறமேட்டுக்கு கொஞ்ச கொஞ்சன்னா இந்த யூடியூப்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்து வந்தப்ப தான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு வந்து வந்துடுச்சி அந்த டேஸ்ட்டு வந்து அது எனக்கு வந்து பா வாயில் வந்து தெரிஞ்சிது எப்படியோ நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சி அது தான் ஒரு நான் அந்த இதில் மூண் நம்ம எந்த இது கவனத்தில் வந்து நம்ம முழு கவனத்தையும் செலுத்தி நம்ம ஒரு செயல் செய்கிறோமோ அதில் வந்து நம்ம கண்டிப்பா வெற்றி அடைய முடியுன்னு நான் இந்த இதில் இருந்தே தெரிஞ்சிக்கிட்டேன் அதான் மற்ற சாப்பாடு வந்து எனக்கு அது இன்னும் நான் முழு ஈடுபாடு செய்யல ஆனால் செஞ்சால் வந்து என்னோட ஃபுல் கவனமும் அதில் இருந்துச்சின்னா உண்மையாலும் வெற்றி கிடைக்கும் இதை தான் எங்கள் நான் நான் செஞ்சதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் என்கிட்டருந்து பிரியாணி எப்படி செய்யணுன்ட்டு கேட்டு கற்றுக்கிட்டாங்க அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நீ செய்கிற மாதிரி வர மாட்டிங்கிதே வர மாட்டிங்கிதேன்னுவாங்க அது வந்து மெயின் காரணம் நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம செய்கிறப்ப வேற யாரையும் திட்டிக்கிட்டோ பொழம்பிட்டோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு அன்போடு பாசத்தோடு செஞ்சாமே எல்லாமே வந்து நமக்கு வெற்றி தான் தேங்க்யூ